பண்டிகைகள் தீபாவளி ரம்ஜான் தீபாவளி ரம்ஜான் ஆடிப்பெருக்கு அப்புறம் ஆடிப்பெருக்கு பொங்கல் வந்துட்டு பொங்கல்னால் தீபாவளி ஃபர்ஸ்ட்டு வந்து தீபாவளி வந்து எல்லாம் முறுக்கு சுடுவாங்க அதிரசம் அதிரசம் சுழியம் பஜ்ஜி சுடுவாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி தான் குளிப்பாங்க அதுக்கப்புறம் கு எண்ணெய் தேய்ச்சி குளித்திட்டு முறுக்கு அதிரசம் அதெல்லாம் செஞ்சு சுழியம்லாம் வச்சு படைப்பாங்க சூரிய பகவானுக்கு படைப்பாங்க சூரிய பகவானுக்கு படைத்துட்டு குளித்திட்டு எல்லாம் சாப்பிடுவோம் எண்ணெய் தேய்ச்சி குளித்திட்டு சாப்பிடுவோம் சூரிய பகவானுக்குப் படைப்போம் அப்புறம் மாட்டுப் பொங்கல் வரும் மாட்டுப் பொங்கலுக்கு மாடெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு கயிறுலாம் கட்டி மஞ்சள்லாம் தேய்ச்சி ஆற்றில் குளிப்பாட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க மாட்டுப்பொங்கல் நடக்கும் அப்புறம் கருநாள் அப்படினு ஒரு நாள் நடக்கும் ஒரு பண்டிகை வரும் அந்த பண்டிகையில் வந்துட்டு அந்த கருநாள் என்ற பண்டிகையில் ஜாலியாக இருப்பாங்க எல்லாரும் நல்ல விளையாட்டெல்லாம் இருக்கும் ஓட்டப்போட்டி வைப்பாங்க டான்ஸ் வந்து எல்லாமே வைப்பாங்க அந்த ஓட்டப் போட்டிலல்லாம் கலந்து ஜாலியாக ப்ரைஸ்லாம் வாங்குவோம் கோலப்போட்டி நடக்கும் அந்த கோலப்போட்டி கோலம் போட்டு அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உரி அடித்தல் அப்படின்னு ஒரு போட்டி நடக்கும் உரி அடிப்பாங்க கண்ணை கட்டிக்கிட்டு அதுவும் ஜாலியாக போகும் உரி அடித்து அந்த யாரு கண்ணை கட்டிக்கிட்டு உரி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா காசு கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்கறப்போ ஜாலியாக இருக்கும் கருநாள் முடிந்தது அப்புறம் பொங்கல்னு ஒரு நாள் ஒரு பண்டிகை வரும் அந்த பொங்கல்ன்ற பண்டிகையில் பொங்கல் செஞ்சு கரும்புலாம் வச்சு படைப்பாங்க பொங்கல் வச்சுப் படைத்து அதையும் ப பகவர்ட்ட காமிச்சு சாப் படைத்துட்டு சாப்பிடுவாங்க பகவர்ட்ட காமிச்சு படைப்பாங்க அப்புறம் ரம்ஜான் வந்து முஸ்லீம்லாம் கொண்டாடுற நாள் நாகூர் தர்க்காவில் போயிட்டு அவங்க கொண்டாடுவாங்க அதலாம் நமக்கு அவ்வளவாக தெரியாது ஆனால் நாகூர் தர்க்காவுக்கு போவாங்க அவங்க நமக்கு தீபாவளின்றப்ப ஹிந்துக்கள்லாம் எப்படி இருக்காங்களோ அதுமாதிரி ரம்ஜான்றப்ப முஸ்லீம்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அதுமாதிரி ஒரு நாள் வரும் ஆடிப்பெருக்குனு ஒரு நாள் வரும் ஆடிப்பெருக்குனால் திருமணம் ஆனவங்கலாம் போயிட்டு தாலிலாம் பிரித்து விடறது அந்தமாதிரி அங்கே விநாயகர்லாம் வச்சு படைத்து அதலாம் ஆடிப்பெருக்குன்ற ஒரு நாள் வரும் விநாயகர் சதுர்த்தினால் நம்ம விநாயகர் சிலைய செஞ்சு அழகாக அதுக்கு வந்துட்டு அருகம்புல்லாம் போட்டு அது அந்த சாமிக்கு ஒரு நாள் உகந்த நாள் அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படீன்ற ஒரு நாளெலலாம் வந்து கொண்டாடுவாங்க விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை அதலாம் செஞ்சு சுண்டல்லாம் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி அப்போ படைப்பாங்க அப்புறம் தீபாவளி பொங்கல் அந்தமாதிரி எல்லாப் பண்டிகைக்கும் ஹேப்பியாக இருக்கும் ஜாலியாக போகும் லைஃப்லாம் அதுமாதிரி விடுமுறை நாட்கள் அப்படின்றப்பயும் ஜாலியாக இருக்கும் விடுமுறை நாட்கள் சாட்டர்டே சண்டேலாம் நம்ம போயிட்டு பீச்சுக்கெல்லாம் போவோம் ஹேப்பியாக இருப்போம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்புறம் வேறே என்ன பண்டிகைனால் ஆடிப்பெருக்கு ரம்ஜான் விநாயகர் சதுர்த்தி அப்புறம் நிறைய பண்டிகை இருக்குது பொங்கல் வந்துட்டு பகவர்ட்டதான் பகவர்ட்டு வச்சு படைத்து செய்வாங்க பகவர்ட்ட அப்புறம் மாடுலாம் குளிப்பாட்டி மாட்டுக்கு படைக்கிறது பொங்கல் கருநாள் அதலாம் வரும் கருநாளப்போ ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் டான்ஸ்லாம் வைப்பாங்க டான்ஸ்லாம் சூப்பராக ஆடி ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க ஜாலியாக இருக்கும் இந்த விடுமுறை நாட்கள் எப்போது வரும் அப்படீன்றதப்பப்பயே நாம் காத்துக்கிட்டு இருப்போம் தீபாவளி பொங்கல் அதெலாம் எப்போ வருது அப்படீன்றப்ப நம்ம ரொம்ப ஹேப்பியாக இருப்போம் எப்படா லீவு கிடைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படீன்ட்டு பார்த்துட்டு இருப்போம் ஹேப்பியாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஆடிப் பெருக்கப்போ நமக்கு அவ்வளவா இருக்காது பட் ஆனால் ஹேப்பியாக இருக்கும் ஆடிப் பெருக்கு போயிட்டு ஆற்றுக்குலாம் போயிட்டு ஜாலியாக குளித்துட்டு அங்கே திருமணம் ஆனவங்கள்லாம் தாலிலாம் பிரித்து விடுவாங்க அங்கே வச்சு ஆண்டவர்ட்ட படைத்து விநாயகர் செஞ்சு அதுக்கு அருகம்புல்லாம் போட்டு படைப்பாங்க கோயிலில் திருவிழாக்கள் வரும் அங்கேயும் வந்துட்டு ஹேப்பியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த திருவிழாலாம் எப்படா வரும்னு பார்த்துட்டு இருப்போம் அது எப்போயாவது வருடத்துக்கு ஒரு டைம் தான் இப்போ தீபாவளி பொங்கல் அப்படீன்றது வருடத்துக்கு ஒரு வரும் அதுமாதிரி அந்த கோவில் திருவிழாக்களும் எப்போயாவது ஒன் டைம் தான் வரும் அங்கே காவடிலாம் எடுப்பாங்க காவடி பால்குடம் தீ மிதிப்பாங்க அதலாம் ஹேப்பியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் பட் ஆனால் அந்த லீவுலாம் எப்படா வரும் அப்படீன்றப்போ நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் லைஃப்பை என்ஜாய் பண்றதுக்கு ஃபிரண்ட்ஸோட நம்ம எங்கேயாவது ஹாஸ்டல் போயிட்டு படித்துட்டு போகிறப்போ ஃபிரண்ட்லாம் போயிட்டு எப்படா பார்ப்போம் ஃபேமிலி எல்லாம் எப்போ பார்ப்போம் அப்படீன்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் நம்மளுக்கு இந்த விடுமுறை நாட்களை நல்லா ஹேப்பியாக என்ஜாய் பண்ணுவோம்